நெகட்டிவ் ப்ராடக்ட்னா நம்ம வந்து இப்போ காஃபி தூள்லே இந்த நார்மல் காஃபி தூள் இந்த ப்ரூ இதெல்லாம் சொல்லலாம் அது வந்து அந்த காப்பிக் கொட்ட வந்து முழுசாக அரைக்காமல் அப்படியே தகடு தகடா அப்படியே திப்பி திப்பியா காலையில் எழுந்திரிச்சி காஃபி போடும் போது மிதக்கும் அதை பார்க்கும் போதே அந்த காஃபியை குடிக்கணுமா அப்படிங்கிற ஒரு மாதிரி தோணும் அதே போல் ஹார்லிக்ஸ் ஹார்லிக்ஸ் வந்து ஒரு ஒரு சத்துமாவு மாதிரி இருக்கும் அந்த பூஸ்ட்டு அந்த லெவலில் வராது அதனால் அது எனக்கு பிடிக்காது நல்லா ப்ராடக்ட் இல்லை எனக்கு பிடிக்காது ஹார்லிக்ஸ் வந்து அப்படியே நம்ம சாப்பிடும்போது அந்த ஒரு ஒரு ஒரு நல்ல ஒரு அந்த மைண்ட் செட் வரணும் நல்லா இருக்குது நம்ம நம்மளுக்கு அந்த டைம் திருப்திகரமாக இருக்கும் இதே காம்ப்ளேன் இல்லை ஒரு பூஸ்ட்டு குடிக்கும் போது அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் வரும் அந்த ஹார்லிக்ஸ் குடிக்கும் போது என்னாடா நம்மள மறுபடியும் கொண்டு போய் இந்த மூமெண்ட்டில் உள்ள அந்த ஒரு எல்கேஜி யூகேஜி மாதிரி இருக்குதுல்ல அங்கே கொண்டு போய் விட்ட மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் தரும் அதை மாரி லோக்கலில் வாங்கிற டிரெஸ் எல்லாமே கொஞ்சம் அந்த தரம் குறைவா தான் இருக்கும் கிழிஞ்சிடும் டக்கு டக்குனு கிழிஞ்சிடும் அதனால் அது எனக்கு பிடிக்காது அப்புறம் வந்து நம்ம இந்த பேராசூட் ஆயில் வாங்கிறோம்ல அது வந்து நம்மளோட நம்ம முடி வளர்க்கணுங்கிறதுக்காக தான் வாங்குவோம் ஆனால் அது நம்மளோட முடி எல்லாத்தையும் கொத்து கொத்தா பிடிங்கிட்டு வந்துடும் அக்கக்கா முடி வந்துடும் இருக்கிற முடி எல்லாம் போயிடும் இந்த பேராசூட் ஆயிலில் அது மாரி கோன் மெஹந்தி மெஹந்தி நம்ம கையில் வைக்கிறோம்ல அந்த மெஹந்தி வந்து ரெட் கலர் வைக்கும் போது அப்படியே கையெல்லாம் அப்படியே கொப்பிளிச்சு கொப்பிளிச்சுடும் அப்படியே ஒரு கொப்பளம் மாதிரி போயிடும் ஒரு புண்ணாவே ஆயிடும் அந்த கையே வேஸ்ட்டாயிடும் அதனால் எனக்கு மெஹந்தியெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவேன் அந்த க்ரீன் கலர் மெஹந்தி கூட அந்த அளவுக்கு சிகவ சிகவ சிவக்காது அந்த மருதாணி மட்டும் தான்